பத்தொன்போது நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஒன்னு ஒன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இருவத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து அஞ்சு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து பத்து முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஏழு